ஹலோ ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் மேடம் அபிராமி ரெஸ்டாரெண்ட்டு தான் என்ன வேணும் மேடம் என்ன ஃபங்க்ஷன் மேடம் எவ்வளோ வேணும் குவான்டிட்டி உங்களுக்கு சரி மேடம் ஆ ரெண்ரை கேஜி மூணு கேஜி வாயிங்க்க மேடம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கரெண்டி அளவுக்கு வைக்கிறாப்பில இருந்துதுன்னா மூணு கேஜி வேணும் உங்களுக்கு ஆ மூவாயிருவா வரும் மேடம்

எங்கள்கிட்ட கேரட் அல்வா இருக்கு கருப்பட்டி அல்வா அந்த மாதிரிலா இருக்கு மேடம் மிச்சர்ருக்கு மினி ஜாங்கிரி இருக்கு அந்த மாரி ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு மேடம் ம் அது கம்மியாக வரும் மேடம் ஆ அது டூ தௌசண்ட் தான் வரும் உங்களுக்கு த்ரீ கேஜி

மா சரி மேடம் இங்கே ஆ சரி மேடம் சரி மேடம் ஆ இருக்கு மேடம் பாதுஷா இருக்கு இல்லை உங்களுக்கு நெய் மைசூர்பாக்கு ஆமாம்மா மேடம் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவோம் நாங்கள் நீங்கள் ஆர்ட்ரு எவ்வளோ சொல்கிறிங்ளோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் ஆ சரி தேங்க் யூ தேங்க் யூ ஆ அ தேங்க் யூ தேங்க் யூ மேடம் நீ ஆ சரி மேடம் ஆ சரி மேடம் ஒரு டூ லெவன் ஓ கிளாக்கு வர சொல்லுங்கள் கரெக்டாக ஆம் ஆமாம் மேடம் இது ஃபை தௌசண்ட் நீங்கள் கொடுக்கணும் இப்போ கருப்பட்டி அல்வா சொல்லியிருக்கீங்க கேரட் அல்வா சொல்லியிருக்கீங்க மிக்ஸர் சொல்லியிருக்கீங்க ஜாங்கிரி சொல்லியிருக்கீங்க

இப்போ ஒரு ஃபை தௌசண்ட் அனுப்பிருங்க மேடம் ஆமாம் ஆமாம் மேடம் ஆ இது இதே நம்பர் தான் பில்லு கையில் கொடுத்துருவோம் மேடம் அப்போ கொடுத்தற சொல்லுங்கள் சரி ஓகே ஓகே மேடம் நீங்கள் அனுப்புங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம் நம்ப கடை டேஸ்ட்டை விட்டிங்கனா அதுக்கப்புறோம் கடை மாற மாட்டிங்க அந்த அளவுக்கு நம்பளுது நல்லாயிருக்கும் நல்லா ஃபேமஸான கடை கண்டிப்பாக மேடம் ஆ சரி மேடம் நம்பளுது குவாலிட்டி வைஸ்ல நல்லா தரமாக இருக்கும் மேடம் அதனால் தான் கஸ்டமர் நிறையா இருக்காங்க நமக்கு கண்டிப்பாக தேடி வருவாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேடம் கண்டிப்பாக மேடம் ஆ ஆ வர சொல்லுங்கள் மேடம் க காலையில் ஃபோன் அடிச்சிற சொல்லுங்கள் நீங்கள் அமௌண்ட்ட சென்ட் பண்ணிட்டு எனக்கு அட்ரஸ் மட்டும் அனுப்பிட்ருங்க நான் அந்த அளவுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு ரெடியாக வச்சிருக்கோம்

ஆ ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே தேங்ஸ் மேம்